நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவந்தாங்க என்னுடைய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கொக்கு பறந்துட்டு போகும் காலைலேயும் பார்க்கலாம் சாயந்தரமும் பார்க்கலாமா கூட்டம் கூட்டமாக போயிக்கிட்டிருக்குங்க ஏன்னா அங்கே கம்மாய் குளம் ஏரி நிறைய இருந்ததுங்க அதுலெல்லாம் வந்து அவங்கள் கொக்குகள் வசிப்பிடமாக இருந்தது அதுக்கு நடுவில் வந்து மரங்கள் இருந்ததுனால் அதில் வசிப்பிடமாக இருந்தது கம்மாயில் தண்ணியிருந்தது அதனால் வசிப்பிடமும் நல்லாவே இருந்ததுங்க அந்த சூழல்லாம் இப்போ மறைஞ்சிட்டு வருதுங்க எங்கேயுமே வந்து நீர் ஆகாரங்கள் இல்லாததுனால் இப்போ இந்த பறவைகள் வசிப்பதற்கு ஏற்ற இடங்கள் இல்லை ஒரு சூழ்நிலைமாவே வருதுங்க இப்போ நாம் இதெல்லாம் செய்யணுமுன்னால் இப்போ வேடந்தாங்கல் மாதிரி பறவைகள் சரணாலயம் கொண்டு வரணும் கொண்டு வந்து அதை வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியா நாம் அறிவிக்கணும் ஒரு கொளம் வந்து வருடம் முழுக்க தண்ணி நிற்கக்கூடிய ஒரு கொளம் இருக்குன்னால் அந்த கொளத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறி அறிவிச்சிட்டோம்னா இந்த பறவைகள் வந்து தங்கி தன்னுடைய இனத்த வந்து பெருக்கல் செய்கிறதுக்கும் தங்கிய அதுக்கும் அதுக்குரிய உறைவிடமாக அதை மாற்றிக்கறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குங்க அந்தமாதிரி சூழலை கொண்டு வரணும் இன்னொன்று நம்ம வீட்டுலேயே வந்து கிளி வளர்க்கலாம் புறா வளர்க்கலாம் இதெல்லாம் வளர்த்திரிந்து அதுக்கு உ உண்டான ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்திக் கொடுக்குலாங்க ஏற்படுத்திக் கொடுத்தா அதை நம்ம வளர்க்குறதுக்கு வசதியாக இருக்குங்க